ஹலோ

ஆ கேட்குதுங்க ஆ சரி

ஆ ஆ சரிங்க எங்கள் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் வெண்டக்காய் வெங்காயம் அப்பறம் இன்னும் நிறைய காய்ங்க தக்காளி இன்னும் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும்

நல்லா ஒரு உரந்தாங்க யூஸ் பண்ணுறோம் ஆ இயற்கையான பருத்திதாங்க யூஸ் பண்ணுறோம் இப்போ சாணியெல்லாம் இருக்குதுல்லங்க அதெல்லாம் போய் கொண்டு போய் உரமாக செஞ்சு அனுப்புறாங்க அது வச்சு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் ஆ ஆமாங்க ஆ தரமாக இருக்குதுங்க ஆஹாங் அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்ல நீட்டாக இருக்குது சூப்பராக ஃப்ரெஷ் பண்ணிதான் அனுப்புறோம் உங்களுக்கு எவ்ளோக்கு வேணும் எவ் ஆ ஓகேங்க ஒரு மூட்டைக்கி ஐநூறுரூவா தக்காளிக்கு ரேட் வந்து ஏழ்நூறுரூவாங்க வெங்காய்க்கு வந்து நானூறுரூவா கத்திரிக்காய்க்கு எரநூறுரூவா தக்காளிக்காங்க ஆ கம்மி பண்ணிப்போம் உங்களுக்கு எவ்ளோக்கு வேணும் சரி ஓகேங்க ம் ம் சரி ஓகேங்க ஆ ஓகே